நகராட்சி மற்றும் பஞ்சாயத்து வந்து ஒரு கிராமத்தில் தலையிட வேண்டிய முக்கிய விஷயங்கள் என்னென்னால் அடிப்படை விஷயங்கள் வந்து போக்குவரத்து சாலை குடிநீர் வசதி சுகாதாரத்துறை வசதி இது இதெல்லாம் வந்து மின்சார வசதி இவை எல்லாம் வந்து நகராட்சி இப்போ வந்து நகராட்சி மற்றும் பஞ்சாயத்து வந்து அது பார்த்து முக்கியமாக நிறைவேற்ற வேண்டிய முக்கியமான விஷயங்கள் ஒரு ஒரு ஒரு கிராமத்தில் வந்து மெயினாக வந்து சாலை வசதி நல்லா இருக்கணும் சாக்கடை வசதி நல்லா இருக்கணும் ஒரு இது சாக்கடை வசதி வந்து தண்ணி தேங்காமல் எல்லாம் வற்றி போகிற மாதிரி அது சாக்கடை வசதி எல்லாத்துக்கும் கட்டி கொடுக்கணும் அப்பறம் மின்சார வசதி எல்லாத்துக்கும் வந்து மின்சார வசதி வேணும் சுகாதாரம் சுகாதாரம் வந்து எல்லா எல்லாமே வந்து சுகாதாரமாக இருக்கிறாங்களான்னு அப்பப்போ வந்து பார்த்து நகராட்சி பஞ்சாயத்துக்கு வந்து இன்னும் நிறையா விஷயங்கள் இருக்குது அவை என்னென்னு வந்து என்னென்னு சொல்றதுங்க மெயினாக வந்து இந்த சுகாதாரம் சாலை வசதி பள்ளி பள்ளி வந்து சீரமைப்பு எல்லாம் வந்து எப்படி இருக்குது கட்டிடங்கள் எல்லாம் எப்படி இருக்குது நல்லா வந்து குழந்தைகள் வந்து பாதுகாப்பாக இருக்கிறாங்களா இதெல்லாம் வந்து அப்பப்போ வந்து பார்த்து இப்போ ரொம்ப பாதுகாப்பாக பள்ளிக் கட்டிடங்களும் வந்து நல்ல நல்ல கண்டிஷனாக இருக்கான்னு பார்த்து பா பார்க்குறது இதெல்லாமே வந்து நகராட்சி ஸ்டாஃபுங்க பஞ்சாயத்து ஸ்டாஃபுக்களும் பார்க்க முக்கியமாக பார்க்கவேண்டிய விஷயங்கள்